எனக்கு பிடிச்ச டிவின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து விஜய் டிவி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஞாயித்துக்கிலம போடுகிற நிகழ்ச்சி எல்லாமே அதில் வந்து நல்லா இருக்கும் அந்த ஒரு நாள் லீவு ஞாயித்துக்கிலம மட்டும் தான் லீவுன்னு சொல்லி இருக்கிறவுங்க எல்லாமே வந்து பார்த்தனா அதிகம் வந்து விஜய் டிவி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க அதில் போடுகிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அதில் போடுகிற படமாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கும் அதில் படமுமே வந்து பார்த்தனா புதுசு புதுசாக வந்து போடுவாங்க அதில் இருக்கிற காமெடி இதாக இருக்கட்டும் இல்லையா வந்து பார்த்தனா புதுசு புதுசாக அந்த விளையாட்டுக்கள் போடுகிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ நேரம் போகறதே வந்து தெரியாது அவ்வளோ வந்து அதிகமாக நல்லா இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நீயா நானா அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி போயிட்டுருக்கும் ஒரு தலைப்பு தந்தா அதை ரெண்டு குழுவா பிரிஞ்சு அங்கே வந்து பேசுவாங்க அது மக்களுக்கும் ஓரளவுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அதில் வந்து பார்த்தினா அதில் நிறையா விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறமாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாடகமும் அதிகமாக அதில் வந்து போடுவாங்க அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து பார்த்தினா அதிகமாக அந்த நாடகத்தை வந்து பார்ப்பாங்க அது எல்லா நெ எல்லா டிவிலையும் ஓடும் ஆனால் வந்து பார்த்தனா அந்த விஜய் டிவியில போடுகிற நாடகம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் நாம் எங்கேயா வெளியே போனால் கூட அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அது வந்து அப்படி ஆச்சு இது வந்து இப்படி ஆச்சு சொல்லி பேசுகிற அளவுக்கு வந்து பார்த்தினா அந்த நாடகம் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொழுதுபோக்கா இருக்கும் நம்ம உக்காந்தோமா ஒவ்வொரு நிகழ்ச்சியாக போயிகிட்டே இருக்கும் டய அதோட டைம் போகறதே நமக்கு வந்து தெரியாது அந்தமாதிரி வந்து பார்த்தனா நிகழ்ச்சி வந்து போயிட்டுருக்கும் இந்த டிவி அப்படின்னு சொல்லி பார்த்தனா மற்ற டிவியை விட இந்த டிவி வந்து பார்த்தனா ஒரு ஒரு முதல் இடத்துல இருக்குன்னே வந்து சொல்லலாம் முன்னயெல்லாம் மற்ற டிவிகள் டிவி நிகழ்ச்சிகள் வந்து அதிகம் போயிட்டுருக்கும் இப்போ வந்து இந்த டிவி வந்ததுனால இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகம் கொஞ்சம் நல்லா போகறனால முக்கால்வாச எல்லா வீட்டுலையுமே இந்த டிவி தான் அதிகம் ஓடிகிட்டுருக்கும்